பழங்கால பொருட்கள் ஏதாவது எனக்கு கையில் கிடைக்கிறதோ நான் சேகரித்து வைப்பேன் அது என்ன பொருளோ சின்னதோ பெருசோ என்னால் பட்ஜெட் வாங்க முடிஞ்சதை வாங்கி கூட வச்சுருப்பேன் ஒரு காயின்கள் பழங்கால காயின்களெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் நானு அது பழங்கால பொருட்களெல்லாம் எங்கேயாது கிடச்சிதுன்னா சேகரித்து வைப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது மேலும் நம்ம செய்கிற செயல்பாடு மூலமாகவும் நல்ல செயலாவும் சேகரித்து வைக்கலாம் நல்ல பேரை சேகரித்து வைக்கலாம் அதுவும் ஒரு நல்ல செயல்பாடு தான் வெறும் இந்த ஆற்றோரங்கள்ல இருக்குறம் போது அந்த ஆற்றோரத்துல அடிச்சுட்டு வர அந்த கல்லுகளை அதெலாம் நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் சில டைம் பார்த்துருக்கேன் அந்த கல்லில் சில டைம் கோல்டுகாவும் இருக்குது எங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த கோல்டு கலந்த கல்லுகளை எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க எங்களுக்கு அப்போதான் தெரியும் சேகரிப்புங்கிறது வந்து அப்போதான் நல்லதுங்கிறது எங்களுக்கு தெரிய வருது அதை நாங்கள் சேகரிக்கின்றது தப்பு இல்லை அதுவும் மற்றவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கணும்